நான் சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப எல்லாம் வானொலியில் திக்குமுக்கு நிகழ்ச்சின்னு ஒன்று போடுவாங்க அதில் வந்து ஒரு வாக்கியத்தை கொடுத்துருவாங்க அதை வந்து திக்காமல் அப்படியே தொடர்ச்சியாக பேசுகிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று போடுவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ எல்லாம் வந்து வானொலி இல்லை கேட்கறதும் இல்லை இப்போ வந்து டிவி தான் பார்க்கறோம் டிவியில் வந்து சீரியலு பட்டிமன்றம் நீயா நானா புரோகிராமு படங்கள் இது மாதிரி தான் இப்பெல்லாம் பார்த்துட்ருக்கோம்